ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் என்ன ப்ரீடு சார் ஆமா நாட்டு நாய்ங்களா இல்லை லேபு அந்த மாரிங்களா சார் ஓகே ஓகே ஃபுட்டு லாஸ்ட் டைம் என்ன சார் கொடுத்தீங்க நீங்கள்

ரைஸ் போடுறப்ப கொஞ்சம் சால்ட்டெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் சார் ஏன்னால் டாக்குக்கு வந்து சால்ட்டு ஒத்துக்காது அதெல்லாம் எப்படி அதெல்லாம் பார்த்து கரெக்டாக தானே போடுறீங்க ஆ நமக்கு வந்து ஸ்வெட் க்ளேண்ட் வந்து ஸ்கின்னில் இருக்கும் டாக்குக்கு வந்து நோஸ்லையும் பா அதோடய பா நாக்கில் மட்டும் தான் இருக்கும் அதனாலே சால்ட்டை குறச்சுருங்க ம் வெளியெல்லாம் போச்சுங்களா டாக்குக்கு ஆ

சரிங்க சார் சரிங்க ஆ ஆ டயர்டாக இருக்குது ஓகே ஓகே சார் ஆ நேரில் நேரில் வ கூட்டி வாங்க சார் பார்த்து தான் சொல்ல முடியும் எக்ஸாம் பண்ணிட்டு சொல்கிறேன் ஆமா அந்த ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் தெரியுங்களா சார் ஆ அம்மாபேட்டை அங்கே வந்து மில்ட்ரி ரோடு வந்து அந்த அது செக் அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சார் மிலிட்ரி ரோட்டில் செகண்ட் க்ராஸ் சார் கோவிந்தராஜ் ரோடு தெரியுங்களா அங்கே தான் சார் நைன் டு நைன் ஆமாம் சார் எல்லாமே எல்லாமே இருக்குது ஃபுட்டு எல்லாமே நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் வாங்க சண்டே மட்டும் ஆஃப் டே சார் சண்டே மட்டும் நைன் டு டூ ஓ க்ளாக் வரைக்கும் இருப்போம்

மற்ற நாட்கள்லாம் இருக் நைன் டு நைன் இருக்

ம் ஓகே சார் ஆ கண்டிப்பாக சார் அது ஒன்றும் இல்லை அது இப்போ இந்த சீசன்ஸ்க்கு தான் அப்படி இருக்கும் ஃபுட்டில் வந்து சால்ட்டெல்லாம் மோஸ்ட்டா குறச்சுக்கோங்க டாக்ஸ்க்கு செட்டாகாது அண்டு இப்போது கொஞ்சம் நாளைக்கு வந்து அது லிக்விடா அது லிக்விடும் குடிக்கலேன்றிங்கள்ளை சரி கொண்டு வாங்க நாளைக்கு க்ளீனிக் கொண்டு வாங்க பார்த்துக்

ம் ம் ஆ ஆ ஆக்டிவாக இல்லாட்டி மே பி அந்த ஸ்டொமக் ப்ராப்ளமாக தான் இருக்கும் அதுக்கு சொல்ல முடியாமல் இருக்கும் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருக்கறனால அதனால தான் உள்ள அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் பட் உங்களைப் பார்த்து எதுவும் அந்த வாலெல்லாம் ஆட்டுதுங்களா

அதுதான் அது உள்ளக்க ஏதாவது அந்த ஃபுட்டு ஏதாவது பிரச்சனையாகி இருந்துருக்கலாம் ம் இன்ஃபெக்சன் தான் ம் ஆமாம் சார் லாஸ்ட் டைம் என்னா கொடுத்தீங்க அதுக்கு சாப்பிட என்ன ஃபுட்டு என்ன ஃபுட்டு பெடிகிரி ஓகே பெடிகிரி வந்து ஓகே அது கொடுக்குறது நல்லது தான் பட்டு அது நாட்டு நாயின்றப்போ நம்மளும் வீட்டில் சமைக்கிறதை தாராளமாக கொடுக்கலாம் ஆ பிஸ்கட்டும் தான் சொல்கிறோமே அது நிறையாவே கொடுத்தாலும் அதுவும் பிரச்சனை தான் அதும் ஃபுல்லாகவே மைதா தானே டாக்ஸ் பிஸ்கட் கொடுக்காம வீட்டு பிஸ்கட்டு நிறைய சாப்பிட்டாலும் அது மாதிரி பிரச்சனை நிறையா வரும்

ஓகே ஓகே வாங்க சார் வாங்க

ம் தேங்க்யூ